விளையாட்டுன்றது நம்ம உடல்ல உள்ள ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் அது தொலைதூரத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமப்புறங்கள்ல இருந்தாலும் நம்மளே ஒரு நாள்ல தலை தனிமையை வ தனிமையில் இருந்ததனால நம்ம ஏதாச்சும் ஒரு விளையாட்டு விளையாடும்போது நம்ம மனசை வந்து அது எவ்வளோ தா கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நமக்கொரு புத்துணர்ச்சியை தர தான் செய்யுது அது வந்து வேற எதிலையும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வேற எதிலையுமே கிடைக்காதுங்க விளையாட்டு தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன் விளையாட்டு வந்து என்ன சொல்கிறது நம்ம கை கால் நம்ம உடம்பையும் வந்து ஆரோக்கியமாக வச்ச ஆரோக்கியமாக வச்சிக்க வந்து இந்த விளையாட்டு வந்து ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்குது நீங்கள் ஒழுங்காக இந்த ச விளையாண்டாலே பாதி பிரச்சனை இங்கே இந்த உலகத்தில் குறஞ்சிடும் தான் போல் நான் இப்போ கூட ஒரு அறிவியல் புத்தகத்தில் படித்தேன் விளையாடுறதுனால த விளையாட்டு இல்லாததனால மன அழுத்தத்திலையே மூணு மூணு சதவீதம் பீ ம மக்கள் வந்து உலகத்தில் இறக்கறாங்க அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தனிமையிலே இருந்துக்கிட்டு நம்மள முதல்ல நம்ம சந்தோஷமாக வச்சிக்கணுங்க வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்துட்டு தானே போகும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்குமா என்ன அது விளையாட்டும் ஒரு அடிப்படையான அது சரி செய்ய எனக்கு தெரிந்து விளையாட்டு தான் ஒரு அடிப்படையான முக்கியமான பாகன்னு கூட சொல்லலாம் அதனால் அந்த விளையாட்டை வந்து கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே இங்கே பாதி தவறுகள் இல்லாமல் இருக்கலாமே